எ என்னை வந்துட்டு நான் வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்து சமைக்கிறது என்ன அப்படினால் வந்துட்டு சக்கரை பொங்கல் சொல்லுவேன் ஏன் அப்படினால் வந்துட்டு அதோடய அந்த செயல்முறைனு சொல்வாங்க அல்லவா அது வந்துட்டு ரொம்பப் பிடிக்கும் ரொம்பப் பக்குவமாக ரொம்பப் பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த சக்கரை பொங்கலோட ருசி வந்துட்டு ரொம்ப ப்பிடிக்கும் எனக்கு அது ரொம்ப ப்பிடிக்குன்றதுனால நானே செஞ்சுப் பழகிக்கணும் எனக்கு வேணுன்றப்பலாம் செஞ்சுச் சாப்பிட்டுக்க நானே செஞ்சுப் பழகிக்கணும் அப்படினு சொல்லிட்டுத் தோணும் அதனால தான் வந்துட்டு நானே செஞ்சுப் பழகினேன் அதை பார்த்துக்கிட்டிங்கனா மத்தத சமைக்கிறத விடவும் சக்கரை பொங்கல் சமைக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு நம்ம நம்ம அக்கறை எடுத்துட்டுச் செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பார்த்துக்கிட்டிங்கனா பொங்கல் விஷேசத்து அன்றைக்குலாம் செய்யும் போது பார்த்திங்கனா நல்லாவே இருக்கும் அப்படி ஆரம்பித்து செஞ்சுப் பழகுனதுதான் வந்துட்டு தான் சக்கரை பொங்கல் எதனால அப்படினால் ஒன்று அதோட ருசிக்காக இன்னொன்று வந்துட்டு அந்த செயல்முறைக்காக அது அது முதல்ல என்ன பண்ணணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அந்தப் பால் ஊற்றுறது பருப்புப் போடுகிறது அந்தமாதிரி அந்த செயல்முறைக்காக செஞ்சுப் பழகினது தான் அது